ட்ரெயினில் போகிறதுக்கும் பஸ்ஸில் போகறதுக்கும் வந்துட்டு ரொம்ப டிஃபரென்ஸ் இருக்குது இதுவே நம்ப பஸ்ஸில் போனோன்னால் ரொம்ப லேட்டாகும் அதுவே ட்ரெயின்னால் வந்துட்டு நம்ப சீக்கிரமாக போலாம் அது இல்லாமல் ரிசர்வ் பண்ணி ட்ரெயினில் போகிறப்ப வந்துட்டு நமக்கு வந்து ஸ்லீப்பிங் இருக்குது அப்றம் எல்லாமே வந்துட்டு நமக்கு கம்ஃபோர்ட்டபிள்ளா இருக்குது இதே அன்ரிசர்வில் போனால் அப்படி வந்துட்டு இருக்காது முன்னாடிலாம் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு எறிகுழாலதான் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அது எல்லாமே வந்துட்டு மிஷினரியாக வந்துட்டு மாறிட்டு வந்துடுச்சு ட்ரெயினோட சக்கரம் வந்துட்டு இரும்பில் இருக்கும் ட்ரெயினில் போகிறது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டபுள்தான் பஸ்ஸை விட ட்ரெயின்தான் வந்துட்டு கம்ஃபர்ட்டபுள்ளாக இருக்கும் லாஸ்ட் டைம் வந்துட்டு ரயில்னு வந்துட்டு போனது எங்கேன்னா சென்னைலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு ட்ரெயினில் போயிருக்கேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்திச்சு